ஆரம்பக்காலத்தில் நாங்களும் வந்து எங்களுக்கு கட்டிக்கிறதுக்கு சில நேரத்தில் துணிக்கூட இருக்காதுங்க நாங்கள் வந்து பழையத்துணிய தான் கட்டிகிட்டுருப்போம் இப்போது நாங்கள் இந்த காடுக்கரையெல்லாம் பாடுப்பட்டு ஏதோ பத்துருபாய் சம்பாதிக்கிற சூழ்நில வந்த உடனே வேஷ்டி சட்டை போட ஆரம்பித்தோம் நாங்கள் சாதாரண வேஷ்டி சட்டையில்தான் இங்கே பொழைப்பு நடத்திகிட்டுக்குறோம் சில பய படிச்சவங்க என்ன பண்ணுறாங்க விவசாயம் வெளியில் போய் இப்போ உழை உழைச்சி பொழை பொழைக்கிறவங்களாம் பேண்டு போட்டிருக்காங்க சட்டை போட்டுக்கிறாங்க பொம்பளைங்க வந்து சுடிதார் போடுறாங்க நைட்டி போட்டுக்கிறாங்க மற்ற வித விதமான நாகரீக உடைகளை அணிஞ்சிக்கிட்டு போகிறாங்க ஆரம்பத்தில் இது மாதிரிலாம் இல்லைங்க நான் கட்டிக்கிறதுக்கே துணி பழையத்துணியதான் நாங்கள் துவச்சி துவச்சி கட்டிக்கிட்டு இருந்தோம் இப்போ இருக்கிற எங்கள் நிலமையில நாங்கள் ஏதோ ஓரளவுக்கு நல்லா துணியைக்கட்டிக்கிட்டு உட்காந்திருக்கோம் அடுத்து வந்து இந்த ஆரம்பத்தில் நாங்கள்லாம் வந்து மண்சட்டியிலதான் சாப்பாடு சமைப்போம் எந்த சாப்பாடாக இருந்தாலும் மண்சட்டி மண் பானையில்தான் ஆக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் நாங்கள் போட்டு சாப்பிட்ற யாணம் கூட மண் சட்டியாக மண் யாணமாகதான் இருக்கும் இப்போ வர கொஞ்சம் வர நாகரீகம் வளர்ந்தவோனே அப்புறம் ஈயம் அதுக்கப்புறம் இந்த எவர்சில்வர் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ நாங்கள் மொத்தத்தில் வந்து எந்த வீட்லியும் வந்து யாரும் எவர்சில்வர் இல்லாத வீடே இல்லை நாங்கள் எல்லாமே வ எவர்சில்வர் தான் சமைக்கிறாங்க இதிலதான் வந்து சாப்பிட்றோம் அதனால இப்போது வந்து இது புது மா நாகரீகமாக போய்டுது எங்களுக்கு கைவினைப்பொருள்கள்னு என்ன எதைச் சொல்கிறதுன்னா என்ன சொல்கிறது

நிறுத்து நிறுத்து என்ன